கேமராவில் வந்து பாத்தீங்கனா ஐஃபோன் இருக்குது சாம்சங்கு இருக்குது கூகுள் பிக்சல் இருக்குது இப்போ பிக்சலை பார்த்தா ஃபிஃப்ட்டி மெகா பிக்சல்லு பத்து லட்சம் பிக்சலு முட்டும் இருக்குது அந்த கேமரா வந்து மிகவும் துல்லியமாக அழகாக வீடியோவை வந்து எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டுலாம் வந்து நம்ம வந்து கேமராவில் தான் இந்த வீடியோலாம் எடுக்க முடியும் இப்போ வந்து ஃபோன்லேயே பார்த்தா அவ்வளோ அக்யூரேட்டாக துல்லியமாக அந்த பிக்சலை எடுக்கலாம் நம்மளுக்கு தேவையானதை லைட்டு வெளிச்சம் அதிகமாக ஆக்கலாம் குறைக்கலாம் நைட் ஷூட்அவுட் எடுக்கலாம் அதுலேயே ஒரு வீடியோ எடுக்கலாம் ஒரு குறும்பு திரைப்படம் கூட இந்த ஃபோனு மெகா பிக்சலை வெச்சி அழகாக யூஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் நம்மளுக்கு இப்போ வந்து கையிலேயே வந்து ஒரு அடக்கமான ஒரு ஃபோன்னு பார்த்தா நிறையா யூஸ் ஆகுது இப்போ பார்த்தா இப்போ சாம்சங் நல்லா இருக்குது அதே மாதிரி விவோ ஃபோன் பார்த்தா அவ்வளோ மெகா பிக்சல் அழகாக துல்லியமாக அக்யூரேட்டாக கூட இருக்கும் இதல்லாம் பார்த்தா நம்மளுக்கு வந்து ஒரு வீடியோவை வந்து டிஸ்டன்ஸை வந்து அது கொஞ்சம் காட்டாது கிட்டே தத்ரூபமாக இருக்கும் ஃபோட்டோ எடுத்தால் இப்போ ரொம்ப லாங்காக இருந்தால் வெச்சுக்கோயேன் கிட்டே காம்மிக்கிற மாதிரி நம்ப அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணிக்கலாம் ஒயர்ட் வித்அவுட் ஒயி வித் ஒயர்டு அது மாதிரிலாம் அதிகமாக பார்த்து நாம் நிறைய விஷயம் அதுலேருந்து கற்றுக்கலாம் நம்ம அது தேவைப்படுது நம்மளுக்கு